என்னோடய குதிரைக்கு வந்துட்டு அதுக்குன்னு ஒரு தனி செட்டு போட்டு நான் வந்துட்டு ஒரு ஆறு குதிரை வச்சுருக்குறேன் அதுக்குன்னு ஒரு தனி செட்டு போட்டு மற்ற எதுவும் மற்ற விலங்குகள் எதுவும் அங்கே போக முடியாத அளவுக்கு சுற்றி கம்பி கேட் போட்டு பக்காவாக எந்த ஒரு கிருமிநாசினியும் உள்ளே போக முடியாத அளவுக்கு எல்லாம் பக்காவாக பண்ணி டைமிங்க்கு அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதை எப்படியெல்லாம் ஒரு சின்ன பிள்ளய எப்படியல்லாம் பார்த்துக்க முடியுமோ அது மாதிரி நான் என்னோடய குதிரையை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ அதுக்கு வந்துட்டு ஈவினிங் ஈவினிங்கோ இல்லை மார்னிங்கோ உடற்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வெளியில் போகும் போது என்னோடய குதிரையும் நான் கூட்டிகிட்டு போவேன் இப்போது ஒரு ஒரு கிலோமீட்டரோ ரெண்டு கிலோமீட்டரோ வாக் பண்ணும் போது என்னோடய குதிரையும் நான் என்கூட கூப்பிட்டு போவேன் ரன்னிங் பழகி விடுவோம் ரன்னிங் பழக சொல்லி கூப்பிட்டு போய் ரன்னிங்கில் தான் போகும் குதிரை ரன்னிங்கில் போகும் ரன்னிங்கில் ஒரு நல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணும் அந்த நான் வாக்கிங் போய்விட்டு வர டயத்துக்கெல்லாம் நாலு டைம் போய்விட்டு வந்துவிடும் அந்த அளவுக்கு குதிரையை இது பண்ணியிருக்குறதுனால வந்துட்டு குதிரை வந்துட்டு நல்லா ஹெல்த்தாக இருக்குது ஃபுட் நல்லா டைமிங்க்கு மருத்துவம் எல்லாமே பக்காவாக பார்த்துக்குறோம் மருத்துவ செலவுங்கிறது என்னோடய குதிரைக்கு இன்ன வரைக்கும் வந்தது கிடையாது அப்படி நான் வளர்க்கல என் குதிரையை அவ்வளோ ஒரு சின்ன குழந்தையை எப்படி பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் அதை பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருக்கேன் டைமிங்க்கு சாப்பாடு கொடுத்துடுவேன் அதே மாதிரி எதுவும் உள்ளே போக முடியாது யாரும் வெளில வர முடியாது எந்த விலங்கும் உள்ளே போய்விட முடியாது அது மட்டும் தான் அப்படிங்குற மாதிரி வச்சு வளர்த்துட்டு இருக்கேன்